ஹலோ மேஸ்த்திரிங்களா அண்ணா அண்ணா எங்கள் வீட்டில் ஒரு ரூம் எடுக்கணுங்க ஒரு பத்து பத்து ரூம் எடுக்கணுங்க ஒரு பத்துக்கு பத்து ஆமாம் ஆமாம் அந்த ரூம் பக்கத்தில்தாங்க ஒரு பத்துக்கு பத்து ரூம் எடுக்கணுங்க வித் அட்டாச் பாத் ரூமோடு இருக்காமாதிரி ரூம் எடுக்கணுங்க இப்போ ஸ்கோயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வருதுங்க

ம் சரிங்க

மெட்டீரியல் நீங்கள் வாங்கிடுங்க எல்லாமே சேர்த்து பேசிக்கலாம் நான் வாங்குறக்குலாம் ம் ம் என்ன இப்படி சொல்றீங்க முதல்ல ரெண்டு ரூம் அப்படி தான் எடுத்து கொடுத்தீங்க நீங்களே வாங்கி போட்டுப் பண்ணு ஆ சரி எத்தன்னாள் விடுவீங்க பத்துக்கு பத்து ரூம் எடுக்குறதுக்கு ஆள் எத்தனை பேர் விடுவீங்க கரெக்டாக ஒரு பத்து நாள் எடுத்து கொடுத்துடுவீங்களா ரூமு ஒரு பத்து நாளு எடுத்து கொடுத்துடுவீங்களா பத்து நாள் ஒரு நாலு பேர் வந்தாங்கனால் முடிச்சிடுலாங்களா

பையன் வெளிநாட்டில் இருக்காங்க வரான் ஊர்லேயிருந்து அவனுக்கு ரூம் வேணுமாக இருக்கும் அதுக்குத்தான் இப்போ கேட்குறேன் ம் காங்கிரீட் தாங்க காங்கிரீட் தாங்க என்னங்க எல்லாம் எல்லாம் பண்ணி ரெடிமேடாக கொண்டு வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் என்ன இப்போ என்ன டெக்னாலஜி எந்தளவு டெவலப்பாகியிருக்கு நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க சரி எத்தன்னாள் ஆகும் சொல்லுங்கள் பத்துக்கு பத்து ரூம் எடுக்குறதுக்கு எத்தன்னாள் ஆகும் ஒன்றரை லட்சமா ஏன் கணக்கே போடாமல் இப்படி கேட்குறீங்க சிமெண்டு எவ்வளோ ஆகும் மணல் எவ்வளோ தேவைப்படும் இதெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் ஒன்றரை லட்சன்றீங்க எடுத்ததும் சரி நீங்கள் நேரில் வருவீங்களா நேரில் வாங்க சரிங்க நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம் என்ன ஏதுன்னு எத்தனை மணிக்கு வருவீங்க நேரில் சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வருவீங்களா இந்த விநாயகர் கோயில் கிட்ட வந்துடுறீங்களா வீட்டு வீட்டுக்கு வந்துடுங்க சரி அப்பறம் எத்தனை மணிக்கு உங்களால வரமுடியும் பத்து மணிக்கு நான் சாப்பிட்டு தூங்குகிற நேரம் அதுதாங்க நான் சாப்பிட்டு தூங்குகிற நேரம் பத்து மணிக்கு ஒரு எட்டு மணிக்கு வருவீங்களா ஆமாம் எட்டு மணிக்கு ஷார்ப்பா வந்துடுங்களேன் நான் எட்டர மணிக்கு சாப்பிடணும் டிஃபன்